ஹலோ சொல்லுங்கள் ஆ ஜெயசுபா தான் பேசுகிறேன் நீங்கள் ஆ சொல்லுங்கள் டீச்சர் நான் இப்போ எவ்வளோ டீச்சர் எவ்வளோவ்ளோ மார்க் டீச்சர் எடுத்துருக்கான் ஐயையோ அவன்கிட்ட எவ்வளோ தடவையோ எடுத்து சொல்லிருக்கேன் டீச்சர் ஒழுங்கா படிறா படிறா அவன் ஒன்னும் கேட்குறதே இல்லை வீட்டுக்கு வந்தால் ஃபோனு யூஸ் பண்ணுறான் விளைட போயிடுறான் சாய்ந்திரம் வந்தோன்னே நோட் எடுத்து எடுத்து பார்க்குறதே இல்லை டீச்சர் அப்படியா ஒழுங்கா கவனிக்காமல் விட்டேன் அவனை அப்டி தண்ணி தெளித்து விட்டா மாதிரி போயிட்டான் சரி சரி நான் அவனை பார்க்குறேன் டைம் கிடைக்க மாட்டிக்கிது நான் காலையில் வேலைக்கு போயிடுறேன் சாய்ந்திரந்தான் வீட்டுக்கு வரேன் அ அவனை கவனிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது ஆ நீங்கள் ஸ்கூலில் அவனை பார்த்துக்குங்க அப்புறம் ம் அதான் ட்யூஷன் தான் அனுப்பணும் ஃபோனை வேறே வாங்கி கொடுத்துட்டேன் வேறே அது வேறே அவனுக்கு ஃபுல்லாக ஃபோனில் இருக்கான் நானும் போயிட்டு அடிக்க முடில அடிச்சாலும் எதாச்சும் உடம்பு சரி இல்லாமல் போயிடுது அதனாலே மோஸ்ட்லீ அடிக்கிறதில்லை நான் அப்புறம் சரி டீச்சர் நான் பார்த்துக்குறேன் சரி இனிமேல் நான் அவனை கவனிச்சிக்கிறேன் நீங்கள் அவனை அவனை ஃபுல் ரைட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அடித்து படிக்க வைங்க நல்லா ஆ ஆ

சரி ஓகே டீச்சர் ஓகே டீச்சர் பார்த்துக் ஓகே டீச்சர் ஓகே ஓக் சரி ஓகே டீச்சர் ஓகே டீச்சர் ஆ இதிலேருந்து ட்யூஷன் நாளைலேருந்து அனுப்பி விட்டுட்றேன் நான் பார்த்துக்குறேன் சரி ஓகே ஓகே ஓகே ம்